ஆ ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் சரி மேடம் ஆ மேடம் என்னிக்கு எடுக்கணும் இல்லை என்ன ஊர் நீங்கள் அதுக்கு நான் தகுந்தாமாதிரி சொல்றேன் சரி மேடம்

ஓகே ஓகே மேடம் பண்ணலாம் அன்னிக்கு ஃபிரீயாக தான் இருக்கிறோம் பிரீ ஷூட் மட்டும்னால் இப்போ உங்க லொகேஷன் எப்படி இப்போ வேளாங்கண்ணி அந்தப்பக்கமாக இல்லை இந்த பக்கம் தஞ்சாவூரிருக்கு இல்லை அந்த வயல்வெளி ரெண்டு நாளுங்களா மேடம் ரெண்டு நாள்னால் ஒரு டென் டு பிஃட்டின் தௌசன் வரும் மேடம் ஆல்பத்துக்கு தனி வரும் ரெண்டு நாளுக்கு மெனக்கெடுறது இந்த ஃபிலிம் ஷூட்டு எல்லாமே உள்ளது அதுல்லாமல் ஆல்பத்துக்கு கூட குறச்சு கொஞ்சம் வருங்க கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம் மேரேஜுக்குனால் இப்போ ஒரு சவன்ட்டி தௌசன் ஆகுது இப்போ ஆமாமாம் சின்தட்டிக்கு எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட நான் வாட்ஸப்பில் ஒரு ஃபோட்டோ ஆ சூஸ் பண்ணிக்கிலான் ஒன்றும் பிரச்சனல்லை மேடம் ஆமாம் இனிஷியல் அமௌண்ட்டு ஒரு ஃபை தௌசன் கொடுக்குணும் மேடம் சரி ஓகே ஓகே மேடம் உங்கள் அட்ரசெல்லாம் சொல்லுங்க எந்த மண்டபம் என்னாங்கிறதெல்லாம் எனக்கு டீட்டைலாக அனுப்புங்கள் ஓகே ஓகே மேடம் இந்த நம்பர் தான் நீங்கள் அனுப்புங்கள் ஓகே பை